ஆ சொல்லுங்கக்கா ஆமாங்கக்கா ஆ சொல்லுங்கக்கா வேறு என்னக்கா வேல வீட்டில் தான் சும்மா இருக்கேன்

ஆனால் அக்கா அவங்களோட பேர்டே பார்ட்டிக்கு நான் எதுக்குக்கா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே ஓ இல்லைக்கா நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிட்டாங்கன்னா சரிங்கக்கா நான் எங்கள் இல்லைக்கா அவங்ககிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கணும்லக்கா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சரிங்கக்கா நான்

சரிங்கக்கா சரிங்கக்கா பசங்களையும் கண்டிப்பாக வரணுமாக்கா

சரிங்கக்கா நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்க்கா ஆ சரிங்கக்கா